தமிழ்நாட்டில் என்னென்ன ஒவ்வொரு சமூகங்கள் இருக்குனு வச்சிக்குக்கங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஆனால் எல்லோருமே மனிதர்கள் என்றது அவருக்கு உணர்ந்திருக்க முடியாது ஹிந்து என் கடவுள் பெரியது என்று அவர் சொல்லும்போதுலாம் ஐயோ என் கடவுள்தான் பெருசு குறிப்பாக என்ன சொல்லணுனால் வச்சிக்க ஒருத்தர் வந்து ஒரு படகில் போகிறாங்க இந்து கிறிஸ்டீன் முஸ்லீம் எல்லாம் போகிறாங்க அதில் வந்து என்ன பண்ணார் கிறிஸ்டீன படகில் போயிட்டு இருக்கும்போது படகில் திடீர்னு ஓட்டை இருந்துச்சு அதில் வந்து ஹிந்து முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார் ஏ அல்லா என்னை காப்பாற்றுன்னு சொன்னவுடனே அவர் என்ன பண்ணார் அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு இது வந்துச்சு அவரை காப்பாற்றிட்டாங்களாம் அதேமாதிரி முஸ்லீம் ஏ ஜீசஸ் என்னை காப்பாற்றுங்கனு சொன்னவுடனே அவர் வந்து காப்பாத்ததுனால் அவரும் காப்பாற்றிட்டான் ஆனால் இந்த ஹிந்து என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கனு சொல்லி சொன்னாங்களாம் இதில் வந்து என்ன பண்ணாங்கனால் ரெண்டு பேருமே வாங்க நாங்கள் கூட்டுப்போகிறோம் சொன்னவுடனே இல்லை உங்களைக் காப்பாற்ற வந்தமாதிரி என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு கடவுள் வருவார் அப்டினு சொன்னவுடன ஆனால் அவருக்கும் தெரியலை நான் அனுப்பி விட்டது இவங்க ரெண்டு பேத்தையுந்தான் அப்புடினு சொல்லி சொன்னப்டி ஏன்னா இதில் வந்து நம்ம என்னன வந்து நம்ம இதுதான் பெருசு அவங்க இது சின்னது அப்படினு நினச்சிட்டு இருக்கிறது நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மை மட்டுந்தான் ஆனால் மனுஷனா இருக்க மன எல்லோருமே மனுஷன் தானே என்றப்போது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நம்ம முட்டாளாக இருக்கோம் அந்த காலத்தில் ஏன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டீன் ஏன் பிரித்தாங்கனு தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு எல்லோருமே வந்து ஒரு மனித ஜாதிதானு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம இந்த சாமி கும்பிட்டா அது இதாகும் இந்த சாமி கும்பிட்டா அப்படி பாவம் இந்த சாமி கும்பிட்டா எல்லாமே ஒரே சாமிதான் நினச்சிட்டு போவோமே

நம்ம சாமி பேட்டைக்கருப்பு என் சாமி இந்தமாதிரி என் சாமி அதை செய்யாது இது செய்யாதுனு நம்ம நினைக்கிறத விட நம்ம மனுஷனுக்காக கடவுள்கிட்ட அள்ளிக்கொடுக்கிறத மனுஷன்கிட்ட கொஞ்சம் அள்ளிக்கொடுப்போம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நீ கடவுள்கிட்ட செய்கிறத மனுஷன் இல்லாதவன்கிட்ட ஒரு பத்து ரூபா கொடுத்துப்பாரு அவன் சாப்பிட்டுப்பான் அவன் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இப்போ நீ கடவுள்கிட்ட கொடுக்கிறத அவன் என்ன பண்ணான் மேலும் இன்னும் பணக்காரன் ஆகப்போறீயா அது எப்படியோ கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு எதோ கொஞ்சம் வரும் ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்காலம் ஆனால் மனுஷனும் பாவமில்ல இந்த இல்லாதவனும் வாழ்கிறான்ல அவர் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் கொடுத்து உதவுறோமில்ல அது கொஞ்சம் நல்லதுதானே நீங்கள் கொடுக்குறது வந்து அது அந்த அரசியல்வாதிக்கிட்டதான் போகுமாச்சி நம்மளமாதிரி ஒரு ஏழை மக்கள்கிட்ட வராது அது எப்படி சொல்கிறது ஒரு நல்ல எண்ணத்தை சொல்லணுனால் வச்சிக்கங்களே ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கிறிஸ்டீன்ட கேட்குறான் நீங்கள் உங்கள் சாமி பெருசா இல்லை எங்கள் சாமி பெருசாங்கிறதை விட நம்ம ரெண்டு பேருமே பெருசுதானே அவங்க நினச்சாங்கனு வச்சுக்கங்க அது வந்து ஒரு நல்லினம் நான் வந்து இந்து நீங்கள் வந்து முஸ்லீம் நான் கிறிஸ்டீனு இந்தமாரிலாம் இருக்காமல் வேறுபாடுன்றது வாழ்கிறதோட ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறதுதான் நல்ல ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தம் நம்ம மனித சாதின்ற உணர்வுதான் இந்த தமிழ் இந்த நாட்டோடய ஒரு தீண்டாமை ஒழிப்பே இருக்காது தீண்டாமை அதுதான் சொல்வாங்களே அந்த தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் தீண்டாமை தீண்டாமை தீண்டாமை நம்ம தீண்டாமை இருக்கிறதைவிட நம்ம தீண்டி பார்த்து எல்லாமே ஒன்றா இருந்தம்னு வச்சுக்க அது தமிழ்நாட்டோடய நல்ல ஒரு நல்ல குணத்தையும் இருக்கும் நல்ல வாழ்க்கையும் தரும் இதுதான் என்னோடய இது